சமையல் வகையினா எங்களுக்கு சின்னதுலேருந்தே இந்த சோளம் கம்பு ராகி மக்காச்சோளம் பூரிமே இந்த ரா இது ம கேழ்வரகு சாமை அரிசி எல்லாமே சாப்பிட்டு பழகியாச்சு ஏன்னா அந்த காலத்தில் வந்து இந்த அரிசி சாப்பாடு கிடைக்காது அதனாலே இது தான் கிடைக்கும் மெயினா அரிசி சாப்பாடுனால் ஒரு தங்கம் மாதிரி அப்போது அந்த காலத்தில் வீட்டில அரிசி சோறே கிடைக்காது ஏதோ ஒரு நாளைக்கு தான் அரிசி சாப்பாடு அந்த நாள் சந்தோசமாக இருப்போம் நாங்கள் அரிசி சாப்பாடு கிடைக்கிற அன்னைக்கி இட்லி தோசையினால் ஒரு சந்தோசம் வரும் அப்படி அந்தமாதிரி இந்தமாதிரி களி எல்லாம் சாப்பிட்டம்னா உடம்புக்கு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம வயசுக்கும் உடம்புல ஒரு தெம்பாக இருக்குலாம் அதுக்காக தான் இந்த சாப்பாடெல்லாம் நம்ம சாப்பிடணும் தம்பி வேற ஒன்றும் இல்லை என்ன இதெலாம் சாப்பிட்டம்னா இந்த காலத்து மாதிரி கிடையாது சப்பாத்தி இந்த பூரி அது இதையும் சாப்பிட்டு இப்போ இருக்குறாங்க இந்த காலத்து குழந்தைங்கள்லாம் அப்போலாம் அப்படி கிடையாது சின்ன இதுலேருந்து கோதுமை ராகி சோளம் கம்பு இந்தமாதிரி தான் சாப்பாடு தருவாங்க ஏன்னா அது தான் உடம்புக்கு நல்ல சத்து

எப்படின்னா இந்த தேங்காய் சட்னி செய்வோம் கடலப்பருப்பு கடலப்பருப்பு வறுத்து இந்த மிளகாயி கடலப்பருப்பு அப்பறம் அதுவே கருவேப்பில்லை கொஞ்சம் ஒரு இத்துனோண்டு புளி ஒரு தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா வ வறுக்கணும் தக்காளி நல்லா வனக்கிக்கணும் அப்பறம் தேங்காயை சிதறி போட்டு அதுலேயே வறுத்துக்கணும் வறுத்து அதை மிக்ஸீயில போட்டு ஒரு அடி எடுத்துக்கலாம் ஆட்டாங்கல் இருந்தாலும் ஆட்டிக்கலாம் நல்லா இருக்குது டேஸ்ட்டாகவும் அந்த ராகி களிக்கு நல்ல விதமாக இருக்கும் சாப்பிட்லாம் உடம்புல ரொம்ப தெம்பாக இருக்குது அந்த காலத்தில் நாம் அதெலாம் சாப்பிடு தான் கொஞ்சம் தெம்பாக இருக்குறோம் இது நாள் வரைக்குமே சரியா தம்பி